எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா நிறைய தொழில் வந்து மேற்கொள்கிறாங்க அதில் வந்து சில தொழில் பார்த்தீங்கனா இந்த கத்திரிக்காய் செடி வைக்கிறது எங்கள் ஊரில் நிறையா பார்த்தீங்கனா விவசாயத்தை பற்றிதான் நிறைய இது போய்கிட்ருக்குது விவசாயம் ஏன்னால் எங்களது வந்து டவுன் கிடையாது கிராமம்ங்றதுனால எங்களது ஃபுல்லாமே விவசாயம் தான் விவசாயத்தில் வந்து கத்திரிக்காய் செடி வைக்கிறாங்க கத்திரிக்காய் செடியில் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து எப்படியும் ஒரு அறுநூறுபா ஏழ்நூறுபா எடுக்கிறாங்க கிலோ வந்து நாப்பது ரூபாய்க்கு போகுது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கூடவே அப்படியே கேவுர் போடுறாங்க இப்போ வந்து வெயில் டைம்ங்றதுனால கடலக்கா அப்புறம் கேழ்வரகு அதெல்லாம் போட்டு இருப்பாங்க கேழ்வரகு வந்து இப்போ வந்து அறுவடை சீசன்னு இப்போ அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து கூழுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க கேழ்வரகை வந்து மாவு அரைச்சு அதை வந்து கூழ் ஆக்கி அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேவுர் மாவில் வந்து கேவுர் மாவு பார்த்தீன்னா ஒரு குளிர்ச்சி அது கேவுர் மாவு வந்து நல்லது தான் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் நிறைய இருக்குது தொழில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீனா ஆனால் விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் தான் எங்கள் ஊரில் விவசாயத்தில் வந்து எங்கள் ஊரர் வந்து கிராமம்ங்றதுனால விவசாயத்தையே நம்பி இருக்கிறாங்க மழை பெஞ்சுச்சுன்னா விவசாயம் நல்லா இருக்கும் இப்போ வந்து வெயில் டைம்மு மே மாதம் வேறு வெயில் வந்து அடிக்கிறாங்காட்டியும் அவ்வளோவா யாரும் தொழில் எதுவும் போடல பயிர் போட்டிருக்காங்க பயிர் போட்டது வந்து எப்படி இன்னும் ஒரு ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்துல அறுவடை செஞ்சுருவாங்க அப்புறம் வந்து ரெண்டு மாதத்துக்கு யாரும் எந்த இதுவும் போடமாட்டாங்க தண்ணி இருக்கிறவங்க வந்து ப பயிர் தொழிலு செய்வாங்க தர்பூசணி போடுவாங்க வெயில் டைமில் என்னென்னல்லாம் கா விளையுமோ அது போடுவாங்க தண்ணி இல்லாதவங்க எதுவுமே பண்ண முடியாமல் கழனி வந்து அப்படியே எம்ட்டியாக விட்டுட்டு காஞ்சு கிடக்கும் அதுக்கு எதுவும் பண்ண முடியாமல் கழனியை அப்படியே விட்ருவாங்க இப்போ நிறைய இதுவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஊரில் வெயில் தண்ணி இருக்கிறவன் பயிர் போடுவான் தண்ணி இல்லாதவன் பயிர் போடமாட்டான் அதனால வந்து எம்ட்டியாகவே விட்ருவாங்க எங்கள் ஊரில் முக்கியமான தொழில் எதுன்னு பார்த்தீங்கனா கத்திரிக்காய் அப்புறம் கடலக்கா அப்புறம் பயிர் இந்த மூணு தான் எங்கள் ஊரில் வந்து நல்ல தொழில் ஏன்னால் இது இதை நம்பி வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எங்கள் ஊரிலே பாதி பேருக்கு மேல் கழனியில் வந்து கடலக்கா தான் போட்டுக்கிறாங்க இப்போ கூட கடலக்கா பறித்துனு இருக்கிறாங்க கடலக்கா பறித்து அது காய வைச்சு அந்த கடலக்காவ ஆட்டி அதுலிருந்து எண்ணெய் எடுத்துப்பாங்க எண்ணெய் எடுத்துக்கினு அதை வந்து செக்காட்டி எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க எண்ணெயை வந்து சமையல் செய்கிறதுக்கு பலகாரம் சுடுறத்துக்கு அப்புறம் சில பேர் எண்ணெயை விற்றுடுவாங்க எண்ணெயை இது பண்ணிணதுக்கு அப்புறம் புண்ணாக்கு வரும் புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு வந்து போடுவாங்க நிறைய வந்து நிறைய பேர் நிறைய இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க